கடந்த சில வருடங்களாக இந்தியாவோடய பொருளாதாரம் வந்து நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சுட்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக வளருது நம்மளாலவே உணர முடியுது இதுக்கு நிறைய துறை துறைகள் வந்து முதன்மையாக இருக்குது எல்லாத் துறையிலேயும் சொல்லலாம் முக்கியமான துறைகள் வந்து வங்கிகள் இணையதளம் மூலயமா இருக்கிற நிறையா ஆப்பு அது வந்து ஒரு முக்கியமான பங்காக இருக்குது முதல்ல எல்லாம் வந்து ஒரு பணத்தை வந்து சேமிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அதுக்கு வந்து மெனகெட்டு நம்ம கிளம்பி வந்து வங்கியில் வந்து அதை அந்த லைனில் நின்றுட்டு காசு போட்டுவிட்டு போகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இப்போ வந்து எல்லாமே நம்மளுக்கு டிஜிட்டலாக இரு டிஜிட்டல் பேமெண்ட் மூலயமா நம்மளுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்குது இணையதளம் மூலயமா நம்மளுக்கு எல்லா காரியங்களும் சுலபமாக இருக்குது நம்மளோட மொபைல்லேயே வந்து பேங்கிங் எல் போன்ற எல்லா விஷயங்களும் இருக்கிறனால நம்மளுக்கு வந்து நேரம் சேமிக்கப்படுகிறது மட்டும் இல்லாமல் நிறையா ஏழைகளாலையோ இல்லை நிறைய வயதானவங்கனாலையும் கரெக்டாக வந்து அந்த நேரத்துக்கு வர முடியாது அவங்கள மாதிரி இருக்குறவங்களுக்கு எல்லாம் இது நல்ல உதவியாக இருக்குது எல்லா துறையும் காவல்துறை அரசுத்துறை எல்லா துறைகளிலும் அவர்களுக்கு அவர்களால என்னென்ன முடியுமோ அந்த முயற்சி வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க எவ்வளோ முயற்சிகளை அவங்களால எடுக்க முடியுதோ எடுத்து இப்போ பொருளாதாரத்தில் வந்து முன்னேற்றம் அடைஞ்சுருக்கு நம்ம நாடு